அண்ணா பிடிஎஸ் ட்ராவேல்ஸ்ணா ஆமாங்கண்ணா இப்போ நான் ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணியிருந்தேன் கேப் ஒன்று அவசரமாக தேவைன்னு சொல்லிட்டு ஒரு டென் மினிட்ஸ்ல வந்தனு சொன்னாங்கள் ஆனால் இன்னும் உங்களை வரல்ல அதுக்கு சரி நான் இப்போ அர்ஜெண்டாக போக வேண்டியது இருக்குங்க ஆமாங்க உடன்னே செல்லணும்னா அதனால்தா என்ன இப்போ வந்துடுமா இல்லை இன்னும் டிலே ஆகுமா அண்ணா அவர் வர வரைக்கும் எப்படின்னா நான் வெய்ட் பண்ணிட்டுருக்கறது நாங்கள் அப்பவே கிளம்புனோம் நா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட்டு நின்றுட்டுக்குறேன் நீங்கள் டென் மினிட்ஸ்ல வந்து சொன்னிங்கள் அதனால் இன்னும் வெய்ட் பண்ணிட்டுக்குறேன் இல்லைணா நான் வந்து இது பண்ணிக்கிறேன் கேன்சல் பண்ணிக்கிறேன் நான் வேற கேபு இங்கன பார்த்தன் பக்கதாண்டியே அவர் இப்பவே கிளம்பலாம்ங்கன்னு வாங்க அப்படின்னு சொன்னார் நான் அதில் கிளம்பலானுருக்கறேன் ஆமாங்கண்ணா அதை கேன்சல் பண்ணிக்கோங்க நான் இந்த கேபுலே நான் போயிக்கிறேன் ஆமாம் அமௌன்ட் ரீஃபண்ட் பண்ணணும் பண்ணுறீங்ளா டூ டேஸ் ஆகுமா ஓகேண்ணா தேங்க்யூ